படிச்சவங்கள் எல்லாருமே கொள்கையை இப்போ கடைபிடிக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் ப படிச்சவங்கள் கண்டிப்பாக கொள்கையை கடைபுடிச்சா நாட்டுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சமூகத்துக்கும் நல்லாயிருக்கும் படிச்சவங்கள் ஒருசிலர் மட்டும் கொள்கையை கடைபிடிக்கிறாங்க படிச்சவங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணலாம் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் அந்தமாதிரி வலியுறுத்துவாங்கள் அதைவந்து க கடைபிடிக்கிறது நல்லது தான் அதே சமயம் படிக்காதாவங்கள் ஒருசிலரும் வந்து கொள்கையை நல்ல முறையிலே கடைபுடிச்சிட்டு வராங்கள் பெரிய சமூக அந்தஸ்தில் நல்ல நல்ல இது பண்ணணும் ந நாலு பேருக்கு நல்லது பண்ணும் அந்தமாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க படிச்சவங்க மட்டும் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது படிக்காதவங்களும் கண்டிப்பாக கொள்கையை கடைபிடிச்சிட்டு தான் வராங்கள் அதுவந்து கண்டிப்பாக மறுக்க முடியாது தான்